நம் தமிழ்நாட்டோட தாய்மொழி பார்த்திங்கனா தமிழ் அந்த தமிழ்மொழி தான் மிக புதுமையான மொழி இப்போ அங்கே பழமையான மொழி இது எங்கள் மாநிலத்தோட செழிப்பான கலா கலாச்சாரம் பார்த்திங்கனா பாரம்பற்ற கலாச்சாரியம் வந்து பொங்கல் திருவிழா தான் பொங்கல் பண்டிகை தை பொங்கல்ன்னு வச்சுக்கோங்களன் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கனா காலையில நேரமாக எந்துரிச்சு புது துணிகள் தண்ணி ஊற்றிக்கிட்டு புது துணி எல்லாம் போட்டு கோலம் போட்டு மண்பானை வாங்கிட்டு வந்து கரும்பு வாங்கிட்டு வந்து வச்சி மஞ்சள் கட்டி வச்சி பொ பொங்கல் வச்சிட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லி பொங்கல் கொண்டாடிகிட்டு எல்லா எப்போமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோன்னு வச்சுகோங்களன் எல்லா ஊர் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சி பொங்கல் வச்சி சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பொங்கல் கரும்பு எல்லாம் வெட்டி கொடுத்து நல்லா சிறப்பாக செய்வோம் என்றைக்குமே வருஷோம் வருஷோம் அதேமாதிரி தான் அதேமாதிரி ரெண்டாவது நாளும் அதேமாதிரி தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கும் மாடெல்லாம் குளிப்பாட்டி சாய்ங்காலமாக ஈவினிங் டைம் தான் மாட்டு பொங்கல் மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டு போட்டு வச்சி விட்டு பெயிண்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்டு அடிச்சு விட்டு கயிறெல்லாம் மாற்றி பொங்கல் வச்சி வாழைப்பழோலாம் வாழைப்பழம் சாமிக்குன்னு சொல்லி மாட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ப கொடுத்து கரும்பெல்லாம் கொடுத்து நல்லா இன்னும் நல்லா ச நல்லா சிறப்பா கொண்டாடுவோம் அதற்கப்பறோம் எங்கள் ஊர்லையே பார்த்திங்கனா மீதி டைம்மில் எல்லாம் பார்த்திங்கனா அந்த பொங்கல் அன்றைக்கே நிறையா போட்டிகள் அது இதுன்னு எல்லாம் நிறைய வீர விளையாட்டுகள் எல்லாம் வச்சி விளையாண்டு கடைசி பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கனா வெள்ளாட்டில் ஜெய்ச்சவங்களுக்கெல்லாம் ஊர் தலைவர் இல்லை ஊரில் யாராவது முக்கியமான ஆளுங்க யாராவது இருந்தாலோ அவங்கள எல்லாம் வர சொல்லி அத்தனை பேர் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டு அத்தனை பேர் முன்னாடி எல்லார்க்கும் பரிசுகள் அது இதுன்னு நிறையா நிறையா இது வருஷோம் வருஷோம் நான் நிறைய பரிசு எல்லாம் நிறையா சின்ன குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே போட்டிகள் வச்சி எல்லாருக்குமே பரிசு கொடுத்தோம் சிறப்பாக கொண்டாடிகிட்டு வரோம் பாரம்பரியமாக அதனால பொங்கல் பண்டிகைன்னு பார்த்திங்கனா எங்கு எங்கள் தமிழ்நாட்டோட கலாச்சாரோன்னா பொங்கல் பண்டிகைன்னா ரொம்ப சிறப்பான பண்டிகையாக கொண்டாடிகிட்டு வரோம்